எங்கள் ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அதிகமாக பேசுவாங்கள் நெக்ஸ்ட் வந்து தெலுங்கு பேசுவாங்கள் அந்தத் தமிழ் தெலுங்கு வந்து மோஸ்ட் இம்பார்டண்ட் வந்து தமிழ்க்கு தான் ஜாஸ்தி கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழ்தான் பசங்கள் வெளியில படிக்கப் போனால் ஒரு ஜாபுக்காக போனால் மட்டுந்தான் வந்து அதர் லேங்குவேஜஸ் கத்துக்குவாங்கள் மற்றபடி வந்து மோஸ்ட்டாக தமிழ் தான் எல்லாருமே பேசுவாங்கள் கத்துக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் நிறைய பேர் கற்றுக்கிட்டுருக்காங்க அதாவது ஜாபுக்காக வேண்டி தான் மற்ற மொழி அதாவது இங்லீஷோ கன்னடாவோ தெலுங்கோ அதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக கத்துக்கிறாங்க ஆனால் தமிழ் மொழி பேசுகிறதுல வந்து ரொம்பப் பெருமை தான் அவங்க வந்து அது யாரும் வந்து இதா நினைக்கல பட்டு நல்லாப் பேசுவாங்கள் ஜாபுக்காக மட்டுந்தான் அவங்க வந்து மற்ற லாங்குவேஜஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க தாய்மொழின்றது வந்து எல்லாருக்குமே இங்கே வந்து மெயின் வந்து தமிழ் தான் அதர் லாங்குவேஜஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது நான் பேசுகிறது ஸ்டாப் பண்ணலாமா எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படியே நிறுத்தி